என் ஜெயகாந்தன் எழுத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் அவர் எழுதிய புத்தகங்கள் சில ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சிலுக்குவார்பட்டி கூடுசூடு பிரியங்கன் கயற்கண்ணி கரித்தாது அதனால் அவர் எனக்கு பிடிக்கும் என் ஜெயகாந்தன் எழுதிய நூலகத்தில் ஒரு நேர்த்தியும் சமூக அவலங்களும் நேருக்கு நேர் சொல்லும்